வாங்க உட்காருங்க உங்களுக்கு என்ன செய்யுது வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவா ஓகே உங்கள் பேர் என்ன உங்களுக்கு வயது ஓகே எதனால் உங்களுக்கு வெயிட்டு இன்க்ரீஸ் பண்ணணுன்னு நினைக்கிறிங்க முந்தி எவ்வளோ வெயிட் இருந்தீங்க

ஓகே ஓகேம்மா இப்போ வந்து உங்களுக்கு வந்து வெயிட்டு கூட்டணும் அப்படின்னா இது நல்லா சாப்பிட்றிங்களா இல்லையா ஓகேமா தூக்கம் ஓ ஓகே ஓகேம்மா இப்போ நீங்கள் இது குழந்தைய வந்து யாரையாவது கொஞ்சம் நேரம் பார்த்துக்க சொல்லி எட்டு மணிநேரம் உறக்கம்ங்கறது அவசியம்மா குறைஞ்சது ஏழு மணிநேரமாவுது தூங்கணும் நல்லா ஃபுட் எடுத்துக்கணும் டெய்லியும் யோகா இல்லை வாக்கிங் அந்தமாதிரிலாம் எக்சசைஸ் அந்தமாதிரிலாம் செய்கிறீங்களா ஓகே ஓகேம்மா சரி ஓகே ஃபஸ்ட் வந்து உங்களுக்கு தூக்கம் சரியாக இருந்தாலே எல்லாம் சரியாகிரும் அதேமாதிரி நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டாக எடுத்துக்கங்க பிள்ளைங்களை பாக்கிற மாதிரி உங்கள் உடம்பையும் சேர்த்து டேக் கேர் பண்ணிக்கங்க ஓகேம்மா நான் இப்போதிக்கி உங்களுக்கு எதுவும் எக்ஸ்ட்ரா ப்ரோட்டீன் பவுடர் எதுவும் எடுத்து கொடுத்தா எழுதி கொடுத்தா நீங்கள் அடுத்து கன்டினியூ பண்ணிக்கிவிங்களா இல்லை ட்ரா பாதிலேயே ட்ராப் பண்ணிடுவிங்களா ஓகேம்மா சரி ஓகே நான் உங்களுக்கு ஒரு ப்ரோட்டீன் பவுட்ரு எழுதிக் கொடுக்குறேன் இதை வந்து ரெகுலராக மார்னிங் அண்டு நைட் வந்து பாலில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க உங்களுக்கு வந்து நல்லா சேஞ்சஸ் தெரியும் ஆ ஓகேம்மா ஓகே தேங்க்யூ